நான் யூடியூப்பெலாம் அதிகமாக பார்க்கமாட்டேன் குக் வித் கோமாளி எங்கள் வீட்டில் பார்ப்பேன் அதில் அதில் வந்து நல்லா நல்லா குக் பண்ணுவாங்க நல்ல டிஷ் புதுசு புதுசாக டிஷ்ஷெலாம் பண்ணுவாங்க நல்லாயிருக்கும் எந்த சேனலில் குக் பண்ணுறது எது ஏதாவது போட்டாங்கன்னால் அதை நல்லா விரும்பி நான் பார்ப்பேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் குக் பண்ணுறதுலாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்போ ரீசண்டாக நான் கற்றுக்கிட்டது பார்த்திங்கன்னா வடகறி நல்லா வடகறி எப்படி சமைக்கிறது அப்படின்னு பார்த்தேன் அது அது அது கற்றுக்கிட்டேன் இப்படிதான் சமைக்கணும் அப்படின்னு சொல்லி அதை கற்றுக்கிட்டேன் அதுக்கு தேவையான பொருள் இதெல்லாம் எடுத்து வச்சு ஒரு நாள் வீட்டில் நானே செஞ்சு பார்த்தேன் வீட்டில் இருக்கிறவங்கலாம் நல்லா விரும்பி சாப்பிட்டாங்க எனக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லாயிருக்குன்னு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு நல்லாயிருக்கு அப்புறம் எந்த சேனலில் யூடியூப்பில் அதிகமாக பார்க்கமாட்டேன் இந்த டிவியில் ஏதாச்சும் சமைக்கிற வீடியோ ஏதாச்சும் போட்டாங்கன்னால் நல்லா விரும்பி நல்லா பார்ப்பேன் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சமைக்கிறது இந்த தனித்தனி பொருளெலாம் எடுத்து வச்சு சமைக்கிறது எனக்கும் ரொம்ப பிடிக்கும் அதில் வீட்டில் நல்லா சமைத்தா சாப்பிடுவாங்க